எனக்கு பிடித்த தமிழ் கவிஞர் வந்து சின்ன சுவாமி சுப்ரமணிய பாரதியார் தான் அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சேர்ந்தவர் இவருக்கு வந்து பல வகையான பேர் இருக்கு அது வந்து சில வந்து பாரதியார் சுப்பையா முண்டாசு கவிஞன் மகாகவி சக்திதாசன் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு இவர் வந்து முக்காவாசி கவிஞராக எழுத்தராக இதழாசிரியராக விடுதலை வீர விடுதலை வீரராக சமூக சீர் திருத்த வாதியாகவும் செய்தியாளராகவும் இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இவரை வந்து தெரியும் இவரு வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரரில் பெரிய பங்கு இருக்கு இவருக்கு இவர் வந்து தமிழ் கவிதையும் உரைநடையும் சிறந்த புலமையான புலமை உடையவர் நவீன தமிழ் நவீன தமிழ் கவிதைக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் வந்து தமிழரோட நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்த கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி பெரும் புகழை பெற்றவர் இவர் வந்து பெண்களுக்காக பா முக்காவாசி போ போராடிருக்கார் பெண்களோட சுதந்திரத்துக்காக போராடி இருக்கார் இவருடைய பல வகை நூல்கள் வந்து விடுதலை போராட்ட டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கு அதில் ஒரு பாட்டு தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படிங்கிற ஒரு பாட்டு இது வந்து தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த பாட்டை தெரியும் இவர் வந்து செய்தியாளராகதான் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சி இருக்கு இவர் வந்து எல்லா வகையான நூல்களுமே எழுதிருக்கார் சிறு வகை நூல்கள்ல இருந்து பெரிய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு இவரோட புத்தகங்கள் முக்காவாசி எல்லாமே விடுதலை போராட்டத்தை சார்ந்ததாகதான் இருக்கும் இவர் வந்து தமிழ் கவிதையும் உரைநடையும் சிறந்த புலமை உடையவராக இருந்துருக்கார்